ஆ சொல்லுங்கள்ம்மா ஆ ரேட் வந்து ஒரு அடி வந்து நானூற்றி ஐம்பதும்மா நானூத்தஞ்சு சதுர அடி வேலூரில் வந்து மெயினான ஏரியாவுலலாம் இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்மா உங்களுக்கு கிடச்சிருக்கு கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க மெயினான ப்ளேஸ்ஸு அதிகமான ரேட் தான்மா கிடைக்கும் ம் இல்லைம்மா குறைக்க முடியாதும்மா மெயினான ப்ளேஸ் மெயினான இல்லைம்மா மெயினான ப்ளேஸில் இருக்கிறதால வந்து கம்மிலாம் பண்ண முடியாதும்மா இதை விட அதிகமாக தான் போகுமேகாண்டி கம்மி ஆகாதுமா உள்ளே எங்கே பார்க்கணும் ஆ சரிங்கம்மா முடிச்சிடலாம் வாங்க நீங்கள்